எங்கள் ஊரில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு பிர ஒரு தகராறு வந்ததுங்க என் பக்கத்து வீட்டில் ஒரு பையனும் அவங்க டீம் ஃப்ரெண்ட்ஸுகளும் சேர்ந்து ட்ரிங்ஸ் அடிச்சுட்டு வரும் போது பக்கத்து வர்ற வழியில் வேறு ஒரு டீமு ட்ரிங்ஸ் அடிச்சுட்டு இருந்தாங்க அவன் வண்டியில் வரும் போது லைட்டு போட்டுத்தான் வந்தேன் இருட்டில் ஒரு எட் எட்டு மணி இருக்கும் எட்டேகால் இருட்டானால் லைட்டு போட்டுத்தான் வர முடியும் அப்படி அங்கே உட்காந்திருந்தவங்க கேட்டாங்க ஏண்டா இப்படி லைட்டு போட்டுகிட்டு போறே அப்படினு அது கேட்டதுக்கு வா வார்த்தை எல்லாம் எச்சு கம்மி ஆகி வா வாக்குவாதம் வந்து சண்டையாகிப் போச்சு ஸ் பெரிய சண்டையாகிப் போச்சு அப்புறம் மறுநாள் அவங்க வந்து இவன் வந்து அவங்க வீட்டுக்கே போய் அடிக்கப் போனான் அப்போ எல்லோரும் சேர்ந்து தடுத்து நிறுத்தி வேண்டாம் பிரச்சனை வேண்டாம் விட்டுடுனு சொன்னாங்க இருந்தாலும் அவன் கேட்காம மறுபடியும் போனான் அப்புறம் மறு மறுநாள் அது அவங்க போயி கேஸ் கொடுத்தாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கேஸ் கொடுத்தாங்க அப்புறம் மறுபடியும் இவங்க எல்லாத்துக்கும் போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் எல்லாம் பேசி தீர்மானம் வந்து இனிமேல் நீ வண்டியெல்லாம் ஸ் ஸ்பீடாக ஓட்டக் கூடாது அவர்களையும் இது பண்ணியிருக்குறாங்க எச்சரிக்கை பண்ணியிருக்குறாங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் எதுவும் எப்போவுமே ஆகாதில்ல அப்புறம் எப்போவும் எதுக்கு இப்படி எப்போவுமே இப்படி சண்டை பிடிச்சிக்கிறாங்க அவர்களும் போட்டுத் திட்டுறாங்க அப்படி பேசி அப்புறம் மத்யசம் பேசி ஒரு தீர்ப்பும் பண்ணிட்டாங்க அவ்வளோ தான்